ஆ சொல்லுங்கள் எங்கள் இதில் வந்து மூணு மூணு சைட்டில் இப்போ லேண்டு போய்கிட்ருக்கு சார் தாம்பரம் அடையார் சென்னை ரெண்டு பெட் ரூமும் இருக்குது மூணு பெட் ரூமும் இருக்குது உங்கள் எந்த சைட்டில் எப்படி பார்க்குறீங்க ஓ சார் ரெண்டு பெட் ரூமா ஆ ரெண்டு பெட் ரூம் ஃபாட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு முடிக்க முடியும் சார் ஆ நீங்கள் இப்போ எந்த இடத்துலேந்து கால் பண்ணுறீங்க ஓஹோ என் நம்பர் உங்களுக்கு எப்படி சார் கிடச்சிது ஓ ஆமாம் சார் வந்து இப்போ என் கிட்டே அந்த மூணு சைட்டில் இடம் இருக்குது நீங்கள் தாம்பரம் தான் லைக் பண்ணுறீங்களா உங்களுக்கு இப்போ தாம்பரத்தில் தான் வேணுமா இல்லை சார் இப்போ அடையார்லேயும் இருக்குது தாம்பரத்துலேயும் இருக்குது உங்களுக்கு எந்த இடத்துல வேணும்னு சொன்னீங்கன்னால் நாங்கள் அந்த சைட்டை நான் உங்களுக்கு நான் முடித்து கொடுத்துருவேன்

இப்போது டூ பெட் ரூம்னால் வந்து சிக்ஸ்ட்டி லேக் வரும் த்ரீ பெட் ரூம்னால் செவன்ட்டி லேக்ஸ் வரும் அடையாரில் ஆ வேளச்சேரியில் வந்து த்ரீ பெட் ரூம் வந்து நைன்ட்டி லேக்ஸ் வரும் டூ பெட் ரூம் வந்து செவன்ட்டி லேக்ஸ் வரும் ம் தாம்பரத்தில் வந்து த்ரீ பெட் ரூம் வந்து செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் டூ பெட் ரூம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸுக்கு வரும் ஓ தாம்பரத்திலே ரெண்டு பெட் ரூமே முடிச்சுட்லாமா ஓகே சார் நீங்கள் இப்போ எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னால் நீங்கள் வந்து வீட்டை பார்த்துட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் பேச வேண்டியதெல்லாம் பேசிக்கலாம் ம் ஓகே சார் அப்போ கம்மிங் சண்டே நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் சென்னைக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் நான் எங்கே வரணும்னு உங்களுக்கு நான் மொபைலில் சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க நம்ம போய் சைடை பார்த்துட்லாம் அதுக்கு மேலே நான் எல்லாத்தையும் பேசி உங்களுக்கு முடித்து கொடுத்துட்றேன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்கள் செலவு தான் சார் அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ம் ஓகே சார் நீங்கள் வந்தீங்கன்னால் சைட்டை பார்த்துட்டு நம்ம பேச வேண்டியதை பேசிக்கலாம் ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்